ஹலோ சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன பண்ணனும் ஓகே சார் உங்கள் லொக்கேஷன் அனுப்புங்கள் கிரிஷ்ணகிரியா ஓகே சார் உங்கள் டெஸ்டினேஷன் ஓகே சார் உங்களுக்கு பார்த்திங்னா சார்ஜ் வந்து ஆ ஆ செவன் ஃபிப்டி ஆகும் சார் ஏன்னா அது ரொம்ப

ம் போய்ட்டு நான் போகிறதுக்கு மட்டும் தான் சார் செவன் ஃபிப்டி சார்ஜ் பண்ணுவேன் சார் ஆமாம் சார் இல்லை சார் நான் நான் வந்து நான் கூபிட்டு போகிறது மட்டும் தான் சார் அதுக்கு தான் செவன் ஃபிப்டி சார்ஜ் பண்ணுவேன் ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லாங் சார் ஃபிப்டி கிலோ மீட்டர்ஸ்ஸு வருது சார் அதனால் தான் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேவா நான் வந்து பிக்கப் பண்ணிக்கலாமா சார் ம் காரில் வருவேன் சார் உங்களுக்கு கார் கம்ஃபோர்ட்ன்னு கம்ஃபோர்ட்டபிள் தானே சார் ஓகே சார் நான் இதோ உடனே வந்துருவேன் சார் சார் நான் இங்கே பக்கத்தில் தான் சார் இருக்கேன் நான் இங்கே கிரிஷ்ணகிரி ரௌண்ட்டானாவில தான் இருக்கேன் நீங்கள் அமிச்சி லொக்கேஷனுக்கு நான் உடனே வந்துட்றேன் நீங்கள் எப்படி வேணாலும் பே பண்ணலாம் சார் கேஷ் ஆன் டெலிவரியும் ஓகே அப்புறம் இன்னோன்னு சார் டோல்கேட் கேஷ்லாம் நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி வரும் ஓகேவா சார் இல்லை சார் நான் வந்து கார் சார்ஜஸ் மட்டும் தான் பண்ணுவேன் டோல்கேட் சார்ஜஸ் நீங்கள் தான் பண்ணனும் அது ஆ அந்த அத்தனை கிலோ மீட்டர்ஸ் இருக்கிறதுனால தான் சார் நான் சார்ஜ் பண்ணுறன் டோல்கேட் சார்ஜஸ் நீங்கள் தான் பண்ணனும் வேறு வழி இல்லை சரி ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்